ஹலோ சார் பால் வண்டியா இது மாதிரி பால் இது மாதிரி வீட்டுக்கு பால் வாங்கணும் மொத்தமாக ஃபெஸ்ட்டிவெலு ஃபெஸ்ட்டிவெலுக்கு வீட்டு ஃபெஸ்ட்டிவெலுக்கு ஆ மேரேஜுக்கு மொத்தமாக இப்போ வந்து ஒரு லிட்ரு ஐம்பது ரூபான்னா நிறையா வாங்கினா எவ்வளோ வரும் அதை கேட்கறத்துக்கு தான் பண்ணிணேன் கம்மிப் பண்ணிக்குவீங்களா ஆ அதுவும் வேறு என்னென்ன ப்ராண்டு பால் நெய் வெண்ணெய் சுத்தபத்தமாக இருக்குமா எல்லாம் இப்போ லிட்ரு எவ்வளோ வருது பால் நெய் நெய் அப்போது வெண்ணெய் சரி சரி இப்போ ஒரு ஐம்பது லிட்ரு வேணும் பால் தேன்பால் தேன் ஆ பால் தான் சரி நான் அட்வான்ஸ் போட்டு விட்றேன் ஆ சரி ம் இல்லை இதுவே போதும் ஆ மணமாக